நான் ரெசிப்பி மேக்ஸிமம் அப்படியே தான் ஃபாலோவ் பண்ணுவேன் என் பையனுக்கு வந்து இனிப்பு ரொம்ப அதிகம் பிடிக்கும் அதனால் அவனுக்காக சக்கரை அதிகமாக போட்டு கொஞ்சம் தனியாக செஞ்சு தருவேன் எனக்கு இனிப்பு வந்து கம்மியாகதான் சாப்பிடுவேன் அதனால் நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்டுக்குவேன் எங்கள் அக்காவுக்குலாம் ஏலக்காய் வாசம் அதிகமாக இருந்தால் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தமாதிரி அப்போப்ப மாற்றிக்குவோம் ஆனால் மேக்ஸிமம் மாற்ற மாட்டோம் கம்மியாக செய்யும் போதுலாம் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்போம் இல்லை மொத்தமா தீபாவளி டைம்லலாம் நாலு கிலோ அஞ்சு கிலோ ஒன்னா செய்யும்போதெல்லாம் ஒரேமாதிரிதான் செய்ய முடியுமா ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக செய்யும்போது அது ரொம்ப டைம் எடுக்கும் அதனால ரெசிபி வந்து மேக்ஸிமம் மாற்ற மாட்டோம் அப்படியே மாற்றினாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்தான் ரொம்ப அதிகம்லாம் இல்லை சக்கரை அதிகமாக போடுறது சில சக்கரை கம்மியாப் போடுறது ஏலக்காய் ஃபிளேவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லை கம்மியா இருக்கும் ஒருத்தங்களுக்கு சோடாப்பு சேர்த்துனா பிடிக்காது சேராது அதனால் சோடாப்பு செய்ய சேத்தாது செய்கிறது இந்தமாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்போப்ப சூழ்நிலைக்கு தகுந்தமாதிரி மாற்றங்கள் பண்ணிக்குவோம்